எனக்கு வந்து எங்கள் சொந்த ஊர் எனக்கு வந்து எங்கள் சொந்த ஊர் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் எனக் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கனா நெல் அறுவடை பண்ணுறது முப்போகம் விளையற பூமின்னால் அது வந்து தஞ்சை தஞ்சையில் வந்து மூணு போகம் விளையக்கூடியது நெல் அதை அறுவடை பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்குறது வந்து எனக்கு வந்து பிடித்தமான விஷயம் ஒன்று அதை அந்த வயலில் மக்களோடய மக்களாக வேலை செய்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் வந்து அந்த பூமியில் வந்து ஒரு நெல் மட்டும் அறுவடை பண்ண மாட்டாங்க நெல் சோளம் பருத்தி இப்படி மக்கள் பயன்படுத்துகிற அனைத்து பொருட்களும் வந்து அதை வந்து அறுவடை பண்ணுவாங்க இதை போய் மக்களை சேர்றதில் அது வந்து எனக்கு ஒரு பிடித்த விஷயமாக இருக்குது இப்போ உணவளிக்கிறதுங்கிறது வந்து ஒரு புண்ணியமான விஷயம்னு சொல்லுவாங்க எல்லோருக்கும் செ அன்னதானம் வந்து சிறந்ததும்பாங்க எல்லோருக்கும் வயலில் அதனால் வயலில் வேலை செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அனைத்து மக்களுக்கும் சாப்பிட்ற விஷயங்கிறது நெல் அந்த நெல் செ சாதம் அந்த சாதம் கிடைக்கிறது நெல்லுலேருந்து தான் அந்த வயலில் போய்விட்டு மக்களோடய மக்களாக வேலை செய்கிறது வயலுக்குத் தண்ணி பாய்ச்சறது வயலில் நாற்று நடுறது வயலில் அறுவடை பண்ணுறப்ப அவங்களோட வேலை செஞ்சு நெல் அறுக்கிறது அந்த அந்த நெல்லை மூட்டையில் பிடிச்சி அதை அதை வந்து எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கிறது ரொம்ப பிடிச்ச பிடித்த விஷயம் இதில் வந்து ஒரு மன நிம்மதியும் இங்கே கிடைக்குது எல்லோருக்கும் எனக்கும் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் ஒரு இது வந்து ஒரு நிம்மதியான நமக்கு பிடித்த ஒரு இது விவசாயங்கிறது அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து நெல்